ஆ பால் பண்ணைங்களா சார் உங்கள் பால் பண்ணையில் என்னென்ன சார் இருக்குது இப்போ ஆ இப்போ எங்களுக்கு சிஸ்டருக்கு கல்யாணம் நடக்க போது அதனால் உங்களுக்கு பால் ஆர்டர் பண்ணலான்ட்டு கேட்கறேன் ஒரு ஐநூறு லிட்ரு தேவைப்படும் சார் காலையில் இருபத்தி ரெண்டாந்தேதி ஒரு லிட்ரு எவ்வளோ போட்டுறீங்க ஐம்பது ரூபாய்ங்களா ஒரு லிட்ரு எனக்கு காலையில் ஒரு இரநூறு லிட்ரும் காப்பிக்கும் சாயங்காலம் ஒரு காப்பி போடுறத்துக்கும் ஒரு முண்ணூறு லிட்ரும் வேணும் தயிர் எப்படி ச சார் தயிர் அது எவ்வளோ ஒரு லிட்ரு அதுதான் தயிர் ஒரு லிட்ரு உங்களுது எவ்வளோ சார் அ அது ஒரு ஒரு இருபது லிட்ரு வேணும் சார் ஆ இருபத்தி எட்டு சார் இருபத்தி எட்டு பிப்ரவரி மாசம் இருபத்தி ஐந்தாம் மொத்தம் டோட்டல்லு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க சார் ஆ ஐநூறு லிட்ரு பாலு இருபது லிட்ரு தயிருக்கு டோட்டல் அமௌண்ட் மூ ஆ சரிங்க சார் இது டோட்டல் அமௌண்ட்